தமிழ் நாட்டில் மக்கள் பின்பற்றும் மதங்கள் என்னென்னனா மேஜராக வந்து மூன்று மதங்கள் இருக்குது ஹிந்து கிறிஸ்துவர்கள் அப்புறம் முஸ்லீம்கள் ஸோ இந்த மூணு தான் மேஜராக வந்து தமிழ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம அங்கே சொல்லப்போனால் வந்து ஹிந்து தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு முஸ்லீம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்றது ஒரு ஒரு ஆரம்பத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சினைகள் வந்து இருந்துச்சு காலப்போக்கில் வந்து அது வந்து நமக்கு சொல்லப்போனால் காலப்போக்கில் எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேவ்லென்த் எல்லாம் ஒன்றுன்ற எம்மதமும் சம்மதம் மாரி எல்லா அனைத்து மதமும் ஒன்று அந்த மாரிலாம் ஒரு இது அந்தமாரி ஒரு இதில் எல்லோரும் வந்து நார்மலாகவே எல்லோரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டிடுருந்தாங்க ஸோ தமிழ்நாடு மா மாநிலத்தில் வந்து காமனாக சொல்லப்போனால் ஹிந்து சமயம் வந்து ரொம்ப பெரிசு ஸோ அதுதான் முஸ்லீம் க கிறிஸ்டின் கம்பேரிட்டிவில் வந்து ஹிந்துக்கள் வந்து அதிகம் ஸோ ஹிந்துக்கள் அதிகம் என்ற காலகட்டத்தில் வந்து சில பகுதியில் வந்து டாமினேஷன் நடந்து நடந்துகிட்டுருந்துது ஸோ வந்து முஸ்லீம் ஏரியாவில் ஹிந்துவை அடிக்கிறது இல்லை ஹிந்து ஏரியாவில் முஸ்லீம்ஸை அந்தமாதிரி பண்ணுறது ஆரம்ப காலத்தில் இந்தமாதிரி எல்லாம் பிரச்சினைகள் இருந்தது ஆனால் இப்போது வந்து அது நல்லாவே கொறஞ்சுட்டு எல்லோருமே வந்து இப்போ சோசியல் லைஃப் அது இது நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க ஸோ எஜுகேஷன்லையும் சரி இதுவும் சரி எதுவாக இருந்தாலும் ஒன்றுதான் மன் ம ஹியூமன்ஸ் ஆர் சேம் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் எல்லோருமே வந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் லெவலில் வந்து நான் காமனாக வந்து சொல்கிறேன் டூ தௌசண்ட் லெவலில் வந்து மக்கள் தொகையில் வந்து ஸோ நூறு சதவீதத்தில் வந்து எம்பத்தேழு சதவீதம் வந்து ஹிந்துக்கள் தான் இருக்காங்க மிச்சம் வந்து அஞ்சு சதவீதம் தான் முஸ்லீம் அதுக்கப்புறம் பா பா பன்னெரெண்டு சதவீதம் முஸ் சாரி ஆமாம் அதுலேருந்து எ ஆறு சத சதவீதம் வந்து முஸ்லீம் அப்புறம் வந்து சைனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் இருக்காங்க அப்புறம் வந்து பௌத்தர்களும் இருக்காங்க ஸோ வந்து புத்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் அவங்களும் வந்து இருக்காங்க சீக்கியர்கள் அவங்களும் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்க்க வேண்டியது வந்து இப்போ வந்து முஸ்லீமோடய பண்டிகையில் பண்டிகை அப்படின்லாம் பார்க்கம்போது முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ரம்ஜானுக்காக வந்து தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிலா வந்து அது தெரியும் கணக்கு அபுதாபியில் வந்து சம்திங் அங்கே வந்து நமக் நிலா வந்து தேய்பிறை இருக்குது அந்தமாதிரி சொல்லி ரம்ஜான் அவங்க வந்து கொண்டாடுவாங்க ஸோ இதுக்காக வந்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வந்து அவங்க ஃபாஸ்ட்டிங் இருப்பாங்க ஸோ சாப்பிட மாட்டாங்க இது எதுக்குன்னால் விரதம் ஒரு வகையில் நோன்புன்னு சொல்லுவாங்க இது வந்து சயிண்டிஃபிக்கலாக பார்க்கம்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னால் வந்து உடம்பு வயிற்றை வந்து தூய்மைப்படுத்துது ஸோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து நைட்டுக்கு மட் நைட்டு மட்டும் சாப்பிட்டு மூணு வேளையும் ஒரு சொ க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து ஒரு பச்சை தண்ணிக் கூட குடிக்காமல் அவங்களோட வயித் வயிறு வந்து சுத்தமாகுது அப்படின்ற முறையில் சொல்கிறாங்க ஆனால் அது காமனாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க ஸோ வந்து கா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒரு ஃபாஸ்ட்டிங் அதுலேருந்து ஆரமிக்கிதுன்னால் விடியக்காலலைலலாம் ஏந்திரிச்சு மூணு மணிக்கு நாலு மணிக்கு பொழுதுல வந்து சமைச்சி அப்போயே சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் நோன்பை தொடங்குவாங்க நோன்பை தொடங்குவது சில பேர் ஆறு மணிக்கும் தொடங்குவாங்க சில பேர் நாலு மணிக்கெலாம் தொடங்கிடுவாங்க நாலு மணிக்கு தொடங்குறாங்கன்னு வையுங்களேன் ஸோ அப்போ நாலு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணிக் கூட குடிக்க மாட்டாங்க சில பேர் வந்து வேலைக்கும் போவாங்க சில பேர் வீட்டில் இருப்பாங்க அது அது அவங்கவங்க உடம்பை பொறுத்தது இன்கேஸ் வந்து உடம்பு முடியலை அப்படின்னா வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து நோன்பை வந்து கட் பண்ணலாம் அதில் வந்து எந்த வித தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அந்த முஸ்லீம் சமூகத்தில் இது வந்து சொல்கிறாங்க ஸோ உடம்பு நல்லா இருக்கிறவங்க வந்து இதை தாராளமாக இருக்கலாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் ஃபாஸ்ட்டிங் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆண்கள் வந்து போயிட்டு இதில் போய் தொழுகி தொழுதுட்டு வருவாங்க ஸோ தொழுதுட்டு வரும்போது அங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுக்கு கொடுப்பாங்க இப்போ சா சாப்பாடு ஐட்டங்கள் கஞ்சி கூழ் இந்த தென் வந்து சி சில ஊர்லெலாம் வந்து நட்ஸ்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் முஸ்லீம் தான் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தெருவில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த இப்போ அந்த நோன்பு நாள் அன்றைக்கி ஒரு ஒரு வீடாக எடுத்து செய்யணும் ஸோ சரி நிறையா பேர் வந்து பிரியாணி கூட போடுவாங்க சில பேர் வந்து ஸ் சாக்லேட்ஸ் கூட கொடுப்பாங்க ஃபைஸ் தென் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் அப்புறம் கூழ் ஜூஸ் இது மாரி நிறையவே கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கூழ் கஞ்சி சாப்பாடு இது மட்டும் தான் இருந்தது இப்போ இந்த இருக்கற இப்போ இருக்கற காலகட்டத்தில் என்ன சொல்வது எல்லாமே தான் இதை எடுக்கிறாங்களே ஸோ விருத விரதத்துக்கு கூட வந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பாக்கணுன்ற முஸ்லீமோடய பண்டிகையில் இது வந்து ஒரு முக்கியமான பண்டிகை ஸோ மான் ஸோ இதனால என்ன இப்போ ஆறு மணிலேருந்து வரேனே இப்போது ஆறு மணிக்கப்புறம் வந்து அவங்க வந்து நோம்பை துறந்துருவாங்களா துறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ச நல்லா சாப்பிட்ருவாங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு டே ரொட்டீனாக நடக்கும் ஸோ இப்படி வந்து நடக்கும் பொழுது சயிண்டிஃபிக் ரிசன் ரிச ரீசன் என்ன என்ன என்ன சொன்னாங்கன்னால் உடம்பு வந்து நல்லது வயித்துக்கு நல்லதுன்றாங்க ஸோ முஸ்லீம் இதில் இது வந்து ஒரு நோன்பு இருக்கிறது கடவுளுக்குகாக செய்யக்கூடிய ஒரு பணி ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு வேண்டுதல்னு சும்மா வச்சுக்கலாமே ஸோ வந்து ம மனசில் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து செய்வாங்க ஸோ ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரம்ஜான் ஒன்று இருக்குது அப்புறம் பக்ரீத் இருக்குது அதுவும் வந்து பக்ரீத் பக்ரீத் பண்டிகை ரம்ஜான் பண்டிகையெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஆடு நல்ல ஒரு பெரிய அளவுக்கில் சேல்ஸ் ஆகும் பக்ரீத் அன்றைக்கிலாம் வந்து ஆடை வெட்டி ஒரு ஊருக்கே சோறு போ ஒரு தெருவுக்கே சோறு போடுகிற மாரி லெவல்லலாம் இருக்கும் அப்போ வந்து நல்ல ஃபேமஸ்ஸு ஸோ முக்கால்வாசி பேர் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா சாப்பாடு போடுறதுலையும் சரி பக்ரீத்து ரம்ஜான் அன்றைக்கிலாம் நல்லா சா புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு செலப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு அப்புறம் சாப்பாடுதான் நல்ல சாப்பாடு நல்லா கட்டிட்டு எப்படி சொல்வது ஆமாம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு தென் வந்து அவங்க வந்து நோன்பை தொ துறந்துடுவாங்க அதோடு சரி நோன்பை துறந்து சாப்பாடெலாம் வந்து கட்டிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து முஸ்லீமோட மேஜராக நடக்கக்கூடிய பண்டிகை